எங்கள் உங்கள் எங்கள் மாநிலத்தின் கலாச்சாரம் பாரம்பரியம் உடைகள் ஆடைகள் பற்றி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் வந்து வேஷ்டி சட்டை அணிவதும் பெண்கள் வந்து புடவையும் பாவாடை தாவணி அணிவதும் வழக்கம் அது வந்து அந்த காலத்தில் வந்து அதுதான் அவங்களுடைய ஆடை வந்து ஆடையாக இருந்துச்சு ஆனால் இப்போலாம் வந்து அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலுக்காக கட்டுறப்ப கட்டப்படுற ஒன்றா இருக்குது அது இல்லாமல் அந்த மாதிரி ச ஸாரியோ புடவையோ வேஷ்டி சட்டையோ இப்போது உள்ள பசங்களும் பொண்ணுங்களுக்கும் அதை எப்படி வியர் பண்ணனும் கூட தெரில அப்படிங்கிறது தான் உண்மை அது போல் அந்த மாதிரி இப்போ என்னென்ன பண்றாங்கன்னா பொங்கல் தீபாவளி அது போல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போலாம் வந்து இந்த வேஷ்டி ஸாரிலாம் வந்து கட்டுறாங்க அப்போ காலக்கட்டத்தில் வந்து அதுதான் வந்து அனைவருக்கும் அணியக்கூடிய ஆடையாக இருந்தது ஆனால் இப்போது அது வந்து நிறைய மாறிவிட்டு அந்த பாரம்பரிய ஆடைகள்லாம் வந்து அணிவது வந்து குறஞ்சிடுச்சி இருந்தாலும் அதனுடைய மதிப்பு வந்து குறையல அப்போ வந்து எப்படி கட்டினாங்களோ அந்த மாதிரி தான் இப்பவும் அதை வந்து கட்டுறதில் வந்து சந்தோஷப்படுகிறாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது கட்டுறதுக்கும் இண்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஒரு இதாக பார்க்குறாங்க அதே போல் நகைகள் வந்து அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பாட்டிகள்லாம் வந்து காதில் வந்து பெரிய பெரிய தோடு பெரிய மூக்குத்தி அந்த மாதிரி இப்போ போட்டுப்பாங்க ஆனால் இப்போலாம் வந்து சின்னதாக் காது முக்கால்வாசி பேர் மூக்கு கூட குத்துறது இல்லை அந்த மாதிரி நகைகள் வந்து அணிவதுண்டு எங்கள் பகுதியில் உள்ள சமூகங்கள் எதுவும் மாறுபடுதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் என்ன கல்ச்சர் இருக்கோ அதுதான் இங்கேயும் வந்து பின்பற்றிகிட்டு இருக்காங்க